ஆமாம் மேடம் அப்பு ட்ராவல்ஸ் தான் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஓகேங்க மேடம் ஓகே மேடம் சூர் மேடம் மேடம் ஒரு ஃபேமிலியாக போறீங்களா இல்லை இன்டீஜுவல் பர்ஸனாக மேடம் ஓகேங்க மேடம் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் மேடம் ஓகேங்க மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தரேங்க மேடம் ஓகே மேடம் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு வாட்ஸஅப் இதே நம்பருக்கு வாட்ஸஅப் சென்ட் பண்ணுங்கள் உங்களை நான் ஒரு டென் தேர்ட்டிக்கா உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிக்அப் பண்ணுறோம் அடுத்த கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் உங்களை நான் பிக்அப் பண்ணுவேன் லெவன் ஓ க்ளாக் கிளம்புனா கன்னியாகுமரியிலிருந்து கிளம்புனா கூட காலையில் ஒரு செவன் ஓ க்ளாக்லாம் சென்னை வந்துடலாங்க மேடம் ஓகேங்களா இதை எதோ அந்த ஒரு எங்களுக்கு வந்து பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் தொளசண்ட் வருங்க மேடம் இது இல்லாமல் ட்ரைவர் ட்ரைவர் பேட்டா இருக்கு மேடம் இடையில ஒரு டென் டோல் பிளாசா இருக்குங்க மேடம் டோல் பிளாசா அமௌன்ட் எல்லாமே நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டூ தொளசண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் அதுலிருந்து அமௌன்ட் எடுத்துக்குவோம் நாங்கள் சரிங்களா அது மேடம் அது எங்கள் மேனேஜர் கிட்ட பேசிவிட்டு சொல்றேங்க மேடம் அமௌண்ட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபேவராக பண்ணித்தரேன் நான் ஓகேங்களா நாங்கள் நாங்கள் இப்போ ஒரு டென் தேர்ட்டி நீங்கள் சொல்லிருக்கிங்க ஒரு டென் ஃபிஃப்டினுக்கு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேங்க மேடம் ஓகேங்களா உங்களை டென் தேர்ட்டிக்கு நான் வந்து பிக்அப் பண்ணிக்குறேங்க மேடம் இடையில லன்ச்சுக்கு இடையில டின்னருக்கு எதாவது வண்டியை பிரேக் பண்ணனுங்களா

ஓகே நான் உங்களுக்கு ஓகேங்க மேடம் போகிற வழியில் நல்ல ஹோட்டல்லாக பார்த்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் மேடம் ஓகே தேங்க்யூ மேம் உங்களுக்கு எந்த உங்களுக்கு உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்குகப்புறம் சொல்லுங்கள் மேடம் நான் வந்து அப்படியே அதே மாரி அதே மாதிரியான பே ஓகே உங்களை அப்படியே போய் திரும்பி ரிட்டன் வந்துட்டு நான் உங்களை பிக்அப் பண்ணிட்டு இங்கே மறுபடி கன்னியகுமரியில் ட்ராப் பண்ணுற மாதிரிங்களா ஃபுல்டே ஓகே மேடம் ஓகே மேடம் பண்ணிக்கலாம் மேடம் வாங்க மேடம் இப்போ அப் அண்ட் டௌன் சார்ஜஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி உங்களுக்காக ஒரு ஃபிஃப்டின் பண்ணிக்குறோங்க மேடம் யெஸ் மேம் யெஸ் மேம் இதுக்கப்புறம் ரேட் எங்களால் குறைக்க முடியாதுங்க மேடம் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்காக நான் ஃபுல்டே அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்